ஹலோ நான் வந்து இப்போ ரீசண்டாக ஏர் பேட்ஸ் இல்லைனு மியூசிக் கேட்குறதுக்காக ஏர் பேட்ஸ் வாங்கினேன் ஆன்லைனில் மீசோ ஆப்பில் இந்த மாதிரி ஏர் பேட்ஸ் வாங்கினேன் ஏன்னால் எனக்கு கிட்டே போய் வாங்கிற அளவுக்கு கொஞ்சம் டைம் பற்றல கொஞ்சம் ஒர்க் போவதுனால நான் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினேன் மற்ற ஆப்ஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆப்ஸ்சில் பார்க்கும்போது அதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் மீஷோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு அதோட வாரன்டி பீரியடும் நல்லாருந்துச்சு ஒன் இயர் வாரன்ட்டி அந்த மாதிரி பீரியட் டைம் கொடுத்துருந்தாங்க நானும் சரி நல்லாதான் இருக்குது பெஸ்ட்டாக இருக்குதுனு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிணேன் ஆனால் யூஸ் பண்ணி த்ரீ மந்த்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே ஏர் பேட்ஸ் ரிப்பேர் ஆகிடிச்சி ஸோ இதனால நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கிறத விட நம்மளே நேரில் போய் கிட்டே வாங்கிறது ஒரு நல்ல விஷயம்